உயிர்வாய்வுனால் நம்ம உயிர் நம்ம உயிர்வாய்வுனால் என்னன்னு சொல் என்னன்னு பார்த்திங்கனா ஆக்சிஜனை தான் நம்ம உயிர்வாய்வுன்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா நம்ம தாவரமும் ஆக்சிஜன் இல்லேன்னா உயிர் வாழாது மனுஷனும் நம்மளும் அப்படி தான் மனுஷங்களும் அப்படி தான் ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது தாவரம் வந்து எப்படின்னா கார்பன்டையாக்சைடை வந்து வெளியிட்டுட்டு ஆக்சிஜனை உள்ள இழுத்துக்குது அது அதை வச்சிக்கிட்டு உயிர் வாழுது நம்ப நம்பளும் மூச்சி விட முடில்லேன்னா உயிர் வாழ முடியாது இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கனா நம்ம ஹாஸ்ப்பிட்டலுக்குன்னே போனோம்னால் கொரோனா டைம் கூட இல்லை நம்ம ஹாஸ்ப்பிட்டலுக்குன்னே போனோம்னால் ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தாலும் முதல்ல படுக்கவச்சு அந்த மாஸ்க் போட்டு ஆக்சிஜனை தான் வைக்கிறாங்க ஏன்னா ஏன் அந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா நம்மளால மூச்சு விட்லின்னா நம்மளால் உயிர் வாழ முடியாதுல அதனால் தான் ஹாஸ்பிட்டல்லே அது வைக்கிறாங்க நம்மளோடய மூச்சு காத்து நம்மளோடய மூச்சு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம மூச்சு விட முடிலின்னா நம்மளால உயிரோட இருக்கவே முடியாது தாவரமும் சரி மனுஷங்களும் சரி அதனால் தான் உயிர்வாய்வை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுத்து பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டல்லையும் அதுதான் வந்து பார்க்குறாங்க ஓகேங்களா